எஸ் கமின் ஆ சொல்லுப்பா எப்படிப்பா மிஸ் ஆச்சு எங்கேப்பா மிஸ் ஆச்சு நீங்கள் எந்த இயருப்பா ஆ செகெண்ட் இயர் வந்துவிட்டீங்க ஒரு ஐடி கார்டை உங்களுக்கு பா பாதுகாப்பாக வச்சுக்கறத்துக்கு தெரில உங்களுக்கு தெரிலையா அப்போ முன்னாடி பஸ்சுக்கு கிளம்பி வரணும்ப்பா நீங்கள் எந்த ஊர் ஃபஸ்ட்டு ஆ ஓ ஏதும் பஸ்ஸு இல்லை ஆ இந்த பசங்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நிறைய கம்பளைண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் ஐடி கார்டு மிஸ்ஸு ஐடி கார்டு மிஸ்ஸிங்ன்னு இதுதான் வருது எனக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வருது ஓகே ஓகே சரி ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் ஓகேவாப்பா ஒன்னுமில்லப்பா நீ இப்போவே உங்கள் மேம் ஹெச்ஓடி மேமை பார்த்துட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஹண்ட்ரெட் ருபி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வந்துவிடுப்பா கொடுத்துட்டா அவங்க ஒன் வீக்கில் உங்களுக்கு பேர் திரும்பி கொடுத்துடுவாங்க ஓகேவா நீங்கள் வந்து நம்ம எப்பவும் கேஷ் டெபிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஆ ஆமாம்ப்பா அங்கேயே கொடுத்துடுங்கப்பா ஓகேப்பா தேங்க் யூ